ஹலோ கொரியர் சர்வீஸ்ஸுங்களா இது ஆ என்ன கொரியருங்க இது எக்ஸ்ப்ரஸ்டிங்களா சரிங்க ஓகே ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று ஆட்ரு போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லை சரி அதுதான் என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கிலான்னு கால் பண்ணியிருந்தேன் நான் வந்து மே பத்தாம்தேதி போட்டேங்க ஆ மே பத்தாம்தேதி பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருந்தேன் அதுதான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு டெலிவரி டேட் கொடுத்தது வந்து இருபதாந்தேதி கொடுத்தாங்க இன்றைக்கு தேதி இருபத்தி மூணு ஆயிடுச்சுங்க சரிங்க சரி சரி நான் வந்து என்னென்னால் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில்தான் போட்டிருக்கேன் இந்த ப்ராடக்ட் அதில்தான் போட்டிருக்கேன் ஏனால் ஆன்லைன் பேமெண்ட் எனக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை போட்டு எனக்கு அது சரி வர்லை ஆன்லைன் பேமெண்ட் போட்டு பேமேண்ட் எடுத்துக்கிட்டாங்க அக்கௌண்ட்லிருந்து ஆனால் வந்து இது எனக்கு வந்து பார்சல் வரவே இல்லை ரொம்ப லேட் ஆச்சு அது கால் பண்ணி கால் பண்ணி கேட்டு அதனால் நான் இந்த தடவை அந்த ரிஸ்க்கே வேண்டாம்னு சொல்லிவிட்டுதான் ஆன்லைன் பேமெண்ட் வேண்டாம்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கி வந்துருச்சிங்களா என் கொரியர் சங்கீதாங்க என்னுடைய நேமு ஓகே சரிங்க ஓகே தேங்க்யூ ஓகே ஆ சரிங்க தேங்க்யூ ம்